தற்போதுள்ள நிலையில் இந்திய மருத்துவ கட்டமைப்புடைய சிறப்பாக செயல்பட்டு வருகிறது அதற்கு சில பிரச்சனைகளையும் இருக்கிறது அது என்ன பிரச்சனை என்றால் ஒரு மருத்துவமனையில் ஒரு நோயாளி இறந்துவிட்டால் அந்த நோயாளியுடைய உற்றார் உறவினர்கள் அந்த மருத்துவமனை மனை முற்றுகையிட்டு அந்த மருத்துவமனையை அடிப்பது மருத்துவர்களை அடிப்பது போன்ற ஒரு தகாத சம்பவங்கள் நடக்கிறது அது நடக்காத படி இருந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் இந்திய மருத்துவ கட்டமைப்புக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகமான அதிகாரங்கள் கொடுத்தா அது கொஞ்சம் சரி செய்யலாம் இன்னும் நம்முடைய மருத்துவ கட்டமைப்பு மிகவும் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செயல்பட வேண்டும் வெளிநாட்டில் இரு இருப்பதை போலவே அமெரிக்காவில் ஜப்பானில் போன்ற இருக்கிற நாடுகளில் இருக்கிற போலவே நம்ம நாட்டில் வந்து இந்திய இந்த மருத்துவ சட்டமைப்பு மிகவும் சிறப்பாக செயல்பட்டால் அது நம்ம இந்திய தேசத்துக்கு மிக சிறப்பாக இருக்கும் என நான் நம்புகிறேன்